விழுப்புரத்துல பார்த்தோம்ன்னா மொத்தம் வந்து ஒரு நாலு சுற்றுலா இடம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ராணிக்கோட்டை ஒன்று ராஜாக்கோட்டை அந்த ரெண்டு கோட்டையுமே வந்து அந்த காலத்துலேயே வந்து தேசிங்கு ராஜான்னு ஒருத்தவர் இருந்தார் அவர் தான் கட்டினாரு அதனால நிறையா இங்கே விழுப்புரத்தில் இருக்கற எல்லாேருமே பர்ஸ்ட் வந்து போகிற ப்ரீஃபர் பண்ணுற இடமே வந்து எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா காலேஜ்லேயும் போகிற இடம் வந்து செஞ்சிக்கோட்டைதான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறையா நல்லாயிருக்கும் பிலேசஸெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கோட்டை அப்புறம் வந்து அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க அதெலாம் வந்து அந்த கோட்டைக்கு போனாலே நல்லா தெரிஞ்சுரும் அதுக்கு அப்புறம் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து ஆரவில் ஆரவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸெல்லாம் வருவாங்க அங்கே வந்து ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் நிறையா இருக்குது அவங்களா செஞ்சு அவங்களா நல்லா ஆர்கானிக்காக சாப்பிடுறது வந்து நிறையா பிளேசஸ் இருக்கு அதே மாதிரி வந்து ஆரவில் பீச் எல்லா விழுப்புரத்தில் இருக்குது அங்கே நிறையா பீப்புள்ஸெல்லாம் போய்விட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த லீவு டைம்ஸ் அந்த சம்மர் சீசன் டைமில் நிறையா இங்கே விழுப்புரத்தில் இருக்கிறவங்கலாம் போய்விட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மயிலம் டெம்பிள் மயிலமில் பார்த்தீங்கன்னா நிறையா மேரேஜ் நடந்திருக்கு நிறையா மேரேஜ் நடக்கும் அப்புறம் ஒரு சில ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னால் அவங்க குலதெய்வத்துக்கெல்லாம் போய்விட்டு அந்த கோயிலுக்குதான் போவாங்க அதே மாதிரி வந்து அய்யனார் கோயில் அந்த மாதிரி கோவிலெல்லாம் நிறையா பேர் போய் அங்கே போய்விட்டு என்னனெல்லாம் திவசம் இருந்துதுன்னால் அங்கே போய்விட்டு அந்த ஆடு வெட்டுகிறது கோழி வெட்டுகிறதுல்லாம் வச்சு ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இப்போ பார்க் பெருசாக கட்டிவிட்டு வந்துவிட்டு இருக்காங்க நிறையா பெரிய எஸ்டிமேஷன் நடந்துகிட்டு இருக்குது இதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விழுப்புரத்தோடய பொழுதுபோக்கு மையமாக அமையவும் நிறையா சான்சஸ் இருக்குது